எங்களோடையே ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா முக்கியமான கலாச்சார விழாக்களும் வந்துவிட்டு கொண்டாடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி ஹோலி உகாதி சங்கராந்தி கார்த்திகை தீபம் தீபாவளி தை பூசம் இந்த மாரி ரம்ஜான் பக்ரீத் அனைத்து விழாக்களும் வந்துவிட்டு இங்கே கொண்டாடுறாங்க இதில் வந்து தீபாவளின்னு பார்த்துட்டிங்கன்னா நரகாசுரனை வந்துவிட்டு கிருஷ்ணன் வந்துவிட்டு கொன்னதால் அது வந்துவிட்டு தீபாவளி வந்துவிட்டு நம்ம பட்டாசு வெடிச்சு செலப்ரேட் பண்ணுவோம் ஹோலி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் இந்த கலர் பூசி நம்ம வந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்குறக்காக ஒற்றுமை நிலை நாட்டுறக்காக வந்துவிட்டு ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம் உகாதி அன்றைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அன்னன்னைக்கு வாழைப்பழத்துல வந்துவிட்டு வேப்பம் பூவை வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அடுத்து ரம்ஜான் ரம்ஜானுங்கிறது இஸ்லாமியர்கள் வந்துவிட்டு கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது இதில் வந்துவிட்டு நிறைய விருந்தினர்கள் வந்துவிட்டு பங்கேற்றுப்பாங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துவிட்டு முக்கியமாக வந்துவிட்டு எதற்காக கொண்டாடப்படுதுன்னா முப்பது நாள் வந்துவிட்டு இஸ்லாமியர்கள் வந்துவிட்டு நோம்பு நோற்பார்கள் அதற்காக வந்துவிட்டு கொண்டாடப்படுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்ரீத்து பக்ரீத் வந்துவிட்டு எதற்காகனா இப்ராஹிம்ங்கிற ஒரு இறை தூதர் வந்துவிட்டு அவரோடைய மகனை வந்துவிட்டு குர்பானி கொடுக்குறக்காக வந்துவிட்டு ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறும் அதை அது காரணமாக தான் வந்துவிட்டு நம்ம ஆடு மாடு வந்துவிட்டு வெட்டி அன்னன்னைக்கு வந்துவிட்டு உற்றார் உறவினர்களுக்கு வந்துவிட்டு பகிர்ணுன்னு உண்ணுவோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அன்னக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விளக்கு ஏற்றி வந்துவிட்டு வீட்டில் வந்துவிட்டு இருளை போக்குறக்காக அது வந்துவிட்டு கொண்டாடப்படுது அடுத்து தைப்பூசம் தைப்பூசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னன்னைக்கு தை மாதம் அப்படிங்கறதால வந்துவிட்டு நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதை செலப்ரேட் பண்ணுவோம்